இப்போ வந்து பார்த்திங்ன்னா கோபி பாரியூரம்மன் டெம்பிளில் வந்து அதிகம் விசேஷமாக இருக்கும் இதை வந்து நியூஸில் வந்து போடுவாங்க கூட்டமாக இருக்கு இங்கே ரொம்ப மக்கள் வந்து அலை மோதிட்டிருக்காங்க வரிசையில் நின்றுட்ருக்காங்க குண்டம் மிதிக்கிறக்கு வந்து மக்கள் ஆர்வமாக காத்துகிட்ருக்காங்க அப்புறோம் அன்னதானம் நிகழ்ச்சிங்கும்போது வந்து எல்லாம் விமர்சையா போயிட்டிருக்கு அப்டின்னு வந்து நியூஸில் வந்து போடுவாங்க